ஹலோ ஆ சொல்லுங்கள் நான் அந்த ரைட்டில் அந்த பக்கத்தில் இருக்கற அந்த ரெண்டு ரூமையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆ இந்த சைட் வந்து இப்போ எல்லோரும் வரும்போது வந்து அந்த முதல் பகுதியில் வந்து விருந்தினர்களெலாம் உட்கார்ற மாதிரி இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து புகைப்படம் எடுக்கிறத்துக்கு அவங்க அங் அங்கேருந்து கடந்து செல்றதுக்கு அது ஒரு பாதையாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாதை செல்லும் அந்த பாதை வழியா போனிங்க அப்படின்னா அங்கே உணவுமுறைகள் நம்ம பாரம்பரிய உணவுகள் எல்லாமே அங்கே தயார் நிலையில் இருக்குது அதை வந்து அவங்க ஒரு ஒரு ஒருவர் வந்து வரிசைப்படி நின்று அங்கே எடுத்துகிட்டு போறத்துக்கு அது பயன்பாட்டில் வச்சுருக்கோம்

அதுக்கு வந்து ஆ அதுக்கு வந்து பகுதி மூன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு பாதை வச்சுருக்கோம் அது மூலயமா வந்து அவங்க நேரடியாக வந்து மேடைக்கு ஏறுறத்துக்கு நாங்கள் ஒரு படிக்கட்டை வந்து அந்த அந்த பக்கம் போட்டு வச்சுருக்கோம் அதுப்படி போய்விட்டு அங்கே போய்விட்டு புகைப்படம் எடுக்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய விருந்தினர்களையும் சந்திக்கலாம் சந்திக்கறத்துக்குன்னு தனி இடத்தை நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக அதுபடியே பண்ணிடறோம் நாங்கள் இ இந்த இடத்திலயே வந்து எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சரிபார்த்து தான் வச்சுருக்கோம் எந்த ஒரு பிரச்சினைகளும் வராத அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக பார்த்துட்றோம் நன்றி நன்றி